நாங்கள் சின்ன பிள்ளையில் மீன் பிடிக்க போயிருக்கேங்க பெரிய நரம்பு வாங்கி பெரிய தூண்டியாக போட்டு மண்பலக கோர்த்து நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் மீன் பிடிக்க ஆற்றுக்கு போனோம் ஆற்றுக்கு போய் மீன் பிடிக்கும்போது பெரிய வெறால் மீன் ஒரு நாலு கிலோ அஞ்சுக் கிலோ மீன் அதில் தூண்டிலில் மாட்டிடுச்சு ஆனால் இழுக்க முடியல எங்களால் அது தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வரமாட்டக்கிது அப்புறம் நாங்கள் அஞ்சாறு பேர் சேர்ந்து மீனை இழுத்து வீட்டுக்கு கொண்டார அதை வீட்டில் வந்து கையில் பிடிக்க முடியலிங்க அப்படியே துள்ளுது பெரிய ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம் திருப்பி துண்டுப்போட்டு அமுக்கி அதை மீனை வீட்டுக்கு கொண்டாந்து வீட்டில் வந்து பெரியவங்கக்கிட்ட கொடுத்து இதை சமைச்சி கொடுங்க எல்லோரும் இந்த மீனை நாலஞ்சு பேரும் பங்கு போட்டுக்கணுங்க அப்படின்னு வீட்டில் கொண்டாந்து கொடுத்தோங்க கொடுத்து எல்லாம் சமைச்சி பங்கு போட்டுக்கிட்டாங்க